எங்கள் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களும் வாழ்ந்துட்டு வர்றாங்க இப்போ பொதுவாக ஹிந்து முஸ்லிம்ஸு கிறிஸ்டின்ஸு எல்லாமே வாழ்ந்துட்டு வர்றாங்க இந்த செட்டியார் ரெட்டியார் எல்லாமே பொதுவாக ஹிந்துஸ் இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேஷ்டி சேலை தான் முக்கியமாக வந்து ஹிந்துஸ் வந்து வேஸ்டி சேலை தான் உடுத்திகிட்டு போவாங்க அதை மாதிரி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு கேப்பு எல்லாம் அவங்கவுங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அணிஞ்சுட்டு இருப்பாங்க பொதுவாக பண்டிகைன்னு பார்த்தீங்க பண்டிகை ஹிந்து பண்டிகையெலாம் என்னென்னா பொங்கல் தீபாவளி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது மாதிரி நிறைய பண்டிகை கொண்டாடுவோம் அவங்கவங்க அந்தந்த அந்த பண்டிகைக்கு அவங்க புது ட்ரெஸ்ஸு எடுத்து அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அணிஞ்சுட்டு அவங்கவுங்க கோவிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் போயிட்டு வருவாங்க அதேமாதிரி வந்து முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரம்ஜான் ரம்ஜான்னா அவங்க சிறப்பாக கொண்டாடுவாங்க ஒரு ஆடு ஆடு மாடுலாம் ஆடுலாம் சமச்சு மட்டன் எடுத்து சமச்சு அததை பகிர்ந்து கொள்வாங்கள் இப்போ ஹிந்து இருக்காங்கனா அவங்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு உணவு அளிக்கிறது அதெலாம் கொடுப்பாங்க அந்தமாதிரி வந்து கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்டின்லாம் கிறிஸ்மஸ்க்குலாம் கேக்கு வெட்டி அவங்க சாக்லெட் கேக்குலாம் அதுமாரி கொடுப்பாங்க இப்போ எல்லா மதமும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக தான் வாழ்ந்துகிட்டு வர்றாங்க எங்கள் மாநிலத்தில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது நாங்க ஹிந்துஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்துஸ் அவங்க பொங்கல் தீவாளி கொண்டாடுற அன்றைக்கி அவங்க செய்கிற இனிப்பு பலகாரம் தீவாளிக்கெலாம் செய்கிற பலகாரம் இனிப்பு பட்டாசு அவங்கிட்ட எல்லாம் கொடுத்து பரிமாறிப்போம் அவங்களும் அதை மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணக்குள்ள அவங்க கொடுப்பாங்க அதனால் வந்து எல்லாமே ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு வர்றோம் மற்றபடி என்னென்னா இப்போ வேலைக்கு போகிறதுன்னு பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ முஸ்லிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க வந்து பிஸ்னஸ் தான் அதிகமாக விரும்புவாங்க இப்போ ஹிந்துஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் யாரும் அதிகமாக பிஸ்னஸ் விரும்புறது கிடையாது அன்றாடய வேலைக்கு போயிட்டு ஏதோ கவர்மெண்ட் ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ ஏதாவது ஒரு ஜாப் போயிட்டு அவங்க அன்றாடம் வீட்டுக்கு வந்துருவாங்க அந்த முஸ்லிம்ஸ் அதுமாதிரி ஃபாரின்ஸ்க்கு அவங்க அதிகமாக போவாங்க போயிட்டு சம்பாரிச்சுட்டு அவங்க வருவாங்க அந்தமாதிரி செட்டியார் செட்டியாரெலாம் பொறுத்த வரைக்கும் இந்த ரீட்டெயில் கடை தான் மளிகை கடை அந்த மாதிரி நிறைய கடை வச்சு அவங்க நல்லா எல்லாமே ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு வர்றோம் இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு சீர்கேடும் எதுவும் கிடையாது